என் தாய்நாட்டில் தமிழ்மொழி முக்கியமானது இன்னும் பிற மொழிகள் உள்ளன மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஒரியா பிரஞ்ச் இன்னும் நிறைய மொழிகள் இருக்கிறது பிறமொழினால் தமிழ்மொழி வந்து அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் தமிழ்மொழி வந்து அனைவரும் நேசிக்க கூடியவங் கூடியதாக இருக்கும் ஏன்னால் சிரமம் இல்லாமல் கற்றுக்கலாம் இதில் எழுதலாம் படிக்கலாம் உலகில் உள்ள அனைத்து இடத்திலும் தமிழர்கள் வாழ்கின்றனர் அவர்கள் தமிழ்மொழியை பரப்புகின்றனர் அனைவரும் வந்து தமிழ்மொழி வந்து பரப்பிடுவாங்க எந்தெந்த ஊ மற்ற ஊர்லேருந்து வரவங்க கூட தமிழ்மொழியை கற்றுக்கலாம் இதில் வந்து திருக்குறள் இருக்குது பகவத் கீதை இருக்குது தமிழ்மொழி உள்ளது திருக்குறள் பகவத் கீதை வந்து தமிழ் தமிழ்மொழியில் உள்ளது எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து தா நான் சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூலில்ல தான் படித்தேன் எனக்கு வந்து தமிழ்மொழி வந்து தமிழ்மொழி தான் வந்து எனக்கு எல்லாமே எதை படிக்க சொன்னாலும் நான் தமிழ்மொழியில் தான் படிப்பேன் நமக்கு பெருமையாக உள்ளது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க தமிழ்மொழி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னால் அது எனக்கு ரொம்ப பெருமையாக உள்ளது